முதல் முதலில் சமைச்சது வந்து ரொம்பவே கஷ்டமாதாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ங்ககிட்ட கேட்டு தான் சமைக்க கத்துகிட்டேன் சமைக்கிறப்போ நான் ஃபஸ்ட் ரொம்பவே ஒர்ஸ்ட்டா தான் சமைச்சிருந்த நல்லாவே இல்லை தான் சொன்னாங்கள் எல்லாருமே அப்புறோம் நான் முத முறையா சமைச்சது ஃப்ரெண்ட்ஸ்ங்ககிட்ட கேட்டு சமைச்சதுக்கப்பறோம் நான் திரும்ப யூடியூப் பார்த்து நிறையா சமைச்சன் நிறையா வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்லான்டு ட்ரை பண்ணியும் பாத்த நிறையவே சமைச்சன் ஃபஸ்ட்டு ஒஸ்ட்டாக இருந்தாலும் அப்புறோம் போக போக நல்லாவே கத்துக்கிட்டேன் முதல சமைச்ச முத முதல சமைக்கறதுன்ற நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ச அப்போ தான் கத்துக்கிட்டதனால எனக்கு நான் ரொம்பவே சாப்பாடு ஒர்ஸ்ட்டாதான் இருந்துச்சு அப்புறோம் வந்து நான் இப்போ நல்லாவே சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப் பார்த்து வந்து சமைக்கும்போது நிறைய விஷியங்கள் நிறைய கத்துகிட்டேன் பொறுமையாக பார்த்து ஒன்று ஒன்னாக பார்த்து பார்த்து செய்யுறதுக்கு கொஞ்சம் யூடியூப் யூஸ் பண் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோடய என்னோடய சாப்பாடு வந்து ந என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு ஏன் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கே செஞ்சு கொடுத்த அவங்கள் வந்து நல்லாவே இல்லேன்னாலும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கள் அடுத்து வந்து யூடியூப் பார்த்து சமைக்கிறது வந்து இன்னும் பெட்ராக ஃபீல் ஆச்சு எனக்கு யூடியூப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ரெசிப்ஸ்லான் இருந்ததுனால் அதை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டு நல்லாவே சமைக்க கத்துகிட்டேன் இப்போதைக்கி ஃபஸ்ட் டைம் சமைக்கிறதா கொஞ்சம் இதுவா இருந்துச்சு இப்போ எனக்கு ரொம்பவே சமையல் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நான் நிறையவே செஞ்சு கொடுக்குறே எல்லோரும் நல்லாவே சாப்பிட்றாங்க நல்லாருக்குனு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அதில் அந்த பேட் எஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் நிறையா கொஞ்சம் கத்துக்கிட்டு இப்போ நல்லா குட் எக்ஸ்பீரியன்ஸ்சோடு வந்து இப்போ நிறையவே நல்லாவே சமைக்கவும் ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட சமையல் எல்லாருமே இப்போதைக்கி நல்லா இருக்குது தான் சொல்கிறாங்க